ஆ சொல்லுங்கள் ஆமாங்க

எவ்வளோ லிட்டர் வாங்கினாலும் எங்களால் சம் சப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு சின்ன சின்ன பாட்டிலில் வேணுமா இல்லை ஒன் லிட்டர் பாட்டிலில் வேணுமா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அது அப் ஃபில்ட்டர் பண்ணுறோம் அடுத்தது வந்து ஓசனிஸ்ட்டு பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை வந்து பியூரிஃபை பண்ணி பாட்டிலில் நல்ல பாட்டில்லெலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி இது பண்ணுறோம் ஓ நீங்கள் என்ன டேட்டுக்கு வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் கரெக்டாக டெலிவரி பண்ணிவிடுவோம் ஃபிஃப்ட்டின் ருப்பீஸ்ங்க நீங்கள் டெலிவரி பண்ணிணதுக்கு அப்புறமும் கூட தரலாம் ஆனால் அட்வான்ஸாக வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தீங்கனா நாங்கள் உடனே நாங்கள் சப்ளை பண்ணுறோம் இல்லைனா எல்லாேரும் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணுவாங்க இல்லை வேறு எங்கேயாவது வாங்குவாங்க அதனால் சொல்லிவிட்டு நாங்கள் அட்வான்ஸ் வாங்காமல் தரது இல்லைங்க ஆ